எனக்கு வெஜ்ஜி நான்வெஜ்ஜி ரெண்டையும் பிடிக்கும் எனக்கு வெஜ்ஜில் பார்த்திங்க வந்து தயிர் சாப்பாடுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அந்த தயிர் சாப்பாட்டில் தயிர ஊற்றி அது ஒரு ஒரு கடை இருக்கு இங்கே நந்தூராம்னு ஒரு ஹோட்டலில் தயிர் சாப்பாடு சாப்பிடக்குள்ள ஆஹா அவ்வளோ அருமையாக இருக்கும் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கனா சிக்கன் பிரியாணி சிக்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மட்டன் கூட விரும்பி சாப்பிட மாட்டேன் சிக்கன் நான்வெஜ்ஜில் சிக்கன் பிரியாணினா விரும்பி சாப்பிடுவேன் சிக்கன் பிரியாணி நான் சாப்பிட்ட கடைனா வந்து நாகப்பட்னம் பூம்புகார் இந்த மாதிரி சைடில் நிறையா சாப்பிட்ருக்கேன் மந்தி ஹைதராபாத் பிரியாணி நார்மல் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி ப்ரைடுலாம் விரும்பி சாப்பிடுவேன் பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்ணும் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நிறையா இடத்துல சாப்பிட்ருக்கோம் காலேஜ் போகிற டைமில் காலேஜை கட் அடிச்சுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடயில் வந்து அது ஒரு தனி டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் வெளியே போறேனா அது அவ்வளோ ஒரு ஒரு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஃபேமிலி கூட போகக்குள்ள வீட்டில் டூர் போகிறோம் இப்போ எங்கேயாச்சும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு டூர் போறேனா வந்து அம்மா அப்பா கூட அம்மா அப்பா அண்ணன் அக்கா தங்கச்சி நான் தம்பி தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிடக்குள்ள எனக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிடுவேன் பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும் பிரியாணிஸ் லைக் மீ எனக்கு ஏன்னா பிரியாணியில் இருக்கிற டேஸ்ட் வேற எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எனக்கு கிடைக்காதுனு எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு பிரியாணி பிரியாணின்ற வார்த்தை சொன்னால் எனக்கு என் மூஞ்சியில் பிரைட்னஸ் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு எப்டின்னு தெரில ஆனால் பிரியாணி வந்து ஒரு செம்ம சூப்பரான சாப்பாடு பிரியாணினு சொன்னால் எச்சில் ஊறும் பிரியாணினு சொன்னால் எனக்கு சிரிப்பு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டிருக்கோம் ஃபேமிலி கூட சேர்ந்து நிறையா இடத்துக்கு போய்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் அப்போது ஏதாவது இப்போ சண்டேஸ் சாட்டர்டே அதெல்லாம் இல்லை காலேஜ் டைம் லீவுனா வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லோரும் ஒன்றா போட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்சத ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்னுதுக்காண்டி நாங்கள் வெளியே போவோம் ஹோட்டலுக்கு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து அங்கே அளப்பறை கொடுத்துட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வரையில அவ்வளோ ஒரு சுகமான லைஃப் காலேஜ் டைம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரியாணி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலில் வந்து பிரியாணி சாப்பிடக்குள்ள அங்கே உட்காந்து சாப்பிடக்குள்ள அந்த ஹோட்டலோட வர்ற ஸ்மெல்லு வந்து நம்ம பிரியாணி ஸ்மெல்லு சேர்ந்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ வந்து நான் பிரியாணி சாப்பிட போறேனா ஒரு பிளேட் பிரியாணியை நான் ஃபுல்லாக சாப்பிடுவேன் எனக்கு அது மட்டன் பிரியாணி தவிர மிச்சம் எந்த பிரியாணியாக இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன் ஏன்னா எனக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும் பிரியாணின்ற வார்த்தை சொன்னால் நான் சிரிச்சிடுவேன் அதேமாதிரி வெஜ்ஜில் வந்து தயிர் சாப்பாடு விரும்பி சாப்பிடுவேன் தயிர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க மாங்காய் ஊறுகாய் வச்சு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சுக் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாப்பாடலாம் நான் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு வகையில் ஒன்று இப்போ வீட்டில் அப்பா ஏதாவது கோவிலுக்கு போகிறாங்க அம்மா ஏதாவது கோவிலுக்கு போகிறாங்கனா அம்மா சாம்பார் செஞ்சு வச்சுருப்பாங்க நான் சாம்பார் வச்சு சாப்பிட மாட்டேன் எனக்கு தயிர்னா அவ்வளோ பிடிக்கும் அது இருந்துச்சுனா அதை வச்சு சாப்பிடுவேன் இப்போ நான்வெஜ் சாப்புட்னுனா உடனே கடைக்கி போய்டுவோம் உடனே கடைக்கி போய் மந்தி ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்ருவோம் ஹைதராபாத் பிரியாணி பெங்கால் பிரியாணி புலாவ் அதெல்லாம் நான் விரும்பி சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒன்று எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் எனக்கு சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச சாப்பாடுனா பிரியாணியை தான் சொல்வேன் அதை நான் எங்கே சாப்புட்ணுனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிடுணுன்னு விரும்புவேன்